நான் பெரும்பாலும் வந்து அரசியல் அறிவியல் இது சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய புத்தகங்களை தான் விரும்பி படிப்பேன் கதை இந்த மாதிரி கவிதை இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு எனக்கு அதில் விருப்பம் இல்லை நாவல் கூட அப்படி தான் எனக்கு விருப்பம் இல்லை ஆனால் நான் இறையன்பு ஐஏஎஸ் எழுதின படிப்பது சுகமே அப்படின்னு ஒரு புத்தகம் வந்து என்னோடய நண்பன் எனக்கு கொடுத்தான் அதை வாங்கும் போதே கொஞ்சம் அந்த புக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்தது என்னால் வந்து எனக்கு இது வாங்கும்போதே டேய் எதுக்குடா இதுலாம் எனக்கு வேணாம்டா அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவன் சொன்னான் டேய் எப்படியாவது ட்ரை பண்ணி படிடா அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் நான் வந்து என்னடா இது அதிகமான பக்கம் இருக்கே ஐநூறு பக்கத்துக்கு மேலே இருக்கே இதை நான் எப்படி படித்து முடிப்பேன் அப்படின்னு நெனைச்சேன் கொஞ்சம் தயக்கமாக தான் இருந்தது அதை தூக்கி பரண் மேலே போட்டேன் படிக்கவே இல்லை அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து சரி அது அந்த புக்குக்குள்ளே என்னதான் இருக்குதுன்னு பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து ஒரு பத்து பக்கம் என்னால் ரொம்ப கஷ்டப்படுத்தி படித்துப் பார்த்தேன் அதுக்கப்புறம் படிக்க படிக்க எனக்கு வந்து ஒரு வித்தியாசம் தெரிய ஆரம்பித்தது அதுக்கப்புறம் அந்த புக்கை வந்து நான் ஒரே ஒரு ஒரு இரண்டே நாளில் நான் அந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடித்தேன் அந்தப் படிப்பது சுகமே அப்படிங்கற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருந்தது நம்ம எப்படி படிக்கணும் என்ன மாதிரி புரிஞ்சுக்கணும் ஒரு படித்த விஷயத்த எப்படி ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வெச்சிக்கறது அதை எப்படி எழுதுறது இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாத்தையும் அந்த ஐஏஎஸ் அதிகாரி பேசியிருப்பார் அது எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது அந்த புக்கு வந்து என்னோடய மனசை மட்டும் மாத்தலை என்னோடய வாழ்க்கையையே மாற்றிடுச்சு அந்த புக்குக்கும் அந்த எழுத்தாளருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்